ஈரோடு மாவட்டத்தைப் பொறுத்தவரைக்கும் இங்கே ஆள்கிற கட்சினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இங்கே வந்து அதிகமாக அவங்கதான் வின் பண்ணுவாங்கள் எப்போயும் இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தை பார்த்திங்கனா செங்கோட்டையன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக அவர் மட்டுமே ஆட்சியில இருக்கார் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இங்கே வந்து அவர்தான் எம்எல்ஏவாக இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்லருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவர்தான் அங்கே எம்எல்ஏவாக இருக்கார் இந்த கட்சி எப்படி உருவாச்சுனால் எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல் முதல்ல இந்தக் கட்சியை வந்து தொடங்கி வச்சார் அவர் அவர் வழியாகவே இப்போ வந்து தொடர்ந்துட்டு வருது எவ்வளோ தலைவர்கள் மாறினாலும் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களுக்காகதான் இந்தக் கட்சி வந்து இன்னும் ஒருங்கிணைச்சி அவர் அவர் வழியை மதித்து இன்னும் மக்கள்லாம் ஓட்டுப்போட்டிருக்காங்க அப்புறோம் அதுக்காக அந்தச் சின்னம் வந்து அவங்க ரெட்டை இலைச் சின்னம் அதுவந்து அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குது அதனாலதான் வந்துட்டு மக்கள் இதுவரைக்கும் அந்தச் சின்னத்தை மட்டுமே அடைமு அடையாளமாக கொண்டு இப்போ ஓட்டுப் போட்டிருக்காங்க